சொல்லுங்கள் மேடம் வாங்க மேடம் பாருங்கள் மேடம் காட்டுறேன் மேடம் பாருங்கள் மேடம் இது வந்து ஓபோ டொண்ட்டி ஒன் இ மேடம் இது இது வந்து டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேடம் இது கேமரா ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கு மேடம் அடுத்து இது வந்து ரியல்மி சிடூ மேடம் இருக்கு மேடம் ப்ளூ இருக்கு க்ரே கலர்யிருக்கு விவோ டிஒன் ஃபை ஜி இருக்கு மேடம் ரியல்மி சிடூ இருக்கு சாம்சங் கேலக்சி இருக்கு விவோ வி நைன்ருக்கு ரெட்மி இருக்கு மேடம் எந்த மாடல் நீங்கள் பார்க்றீங்க இதில் ரேட்லாம் பாருங்கள் மேடம் விவோ பாருங்கள் மேடம் ஃபிஃப்டின் தெளசன்ட்லந்து ஸ்டார்ட்டிங் ரேட் இருக்கு மேடம் டென் தெளசன்னா மேம் அது கொஞ்சம் கேமராலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு மேடம் ஓகேங்க ஃபோ ஃபோக்கஸ்ஸில் கொஞ்சம் இதாகருக்கு அப்படியே ஒரு எபொவ் ஒரு டொண்டிஃபை தௌசண்ட்க்கு மேல் க்ளியரா இருக்கும் மேடம் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்றீங்க ஆமாம் மேம் ஆமாம் மேடம் ரியல்மி பார்க்குறீங்ளா சிடூருக்கு சாம்சங் கேலக்சி இருக்கு இது பாருங்கள் மேடம் இந் இந்த மொபைலருந்து கேமரா நல்லாருக்கும் மேடம் ஆடியோ நல்லா க்ளியராகருக்கு கலரிங் ப்ளூ கலர் பார்க்றிங்களா மேடம் ப்ளூ கலர் இருக்கு அது ஆனால் ஓகே மேடம் இதை பாருங்கள் மேடம் இந்த விவோ ஃபோன் ஓகேவா பாருங்கள் இது நல்லாருக்கும் மேடம் இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துயிருக்கு அதனால இது எல்லாமே நல்லா க்லாரிட்டி சூப்பராகருக்கு ஆமாம் மேடம் நல்லாயிருக்கு இந்த புது மாடல் வை நீங்கள் இ எம் ஐலவ இ எம் ஐலயும் எடுத்துக்களா மேடம் நீங்கள் அமௌடு ஃபுல்லாச்சுனாலும் எடுத்துக்லாம் அது நீங்க உங்ளு அப்படிங்ளா நீங்கள் இ எம் ஐயில போட்டுக்களா ஃபை தெளசன்ட் போட்டுகிட்டு பாக்கியை நான் ட்வல் மன்த்து கட்டலாம் மேடம் ட்வல் மன்த்து கட்டலாம் மாசம் ஒரு த்ரி த த்ரி ஹண்ட்ரேட் ந ஒரு ஃபோரோ ஃபைவ் ஹண்ட்ரேட் அந்த மாதிரியும் இருக்கு இல்லைதெளசண்ட் ருபீஸ்ஸில் கட்டுறிங்ளா டூ ஃபோ தெளசண்ட் அந்த மாதிரியும் கட்லாம் மேடம் உங்ளுக்கு எப்படி அப்படிலாம் இல்லை மேடம் நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எங்கள் டயத்தை மீறி நின்டிங்னாதான் நாங்கள் மொபைலை அந்த மாரிலாம் பிளாக் பண்ணுறது அதமாற்லா பண்ணுவோம் மேடம் அதுலாம் டைம்லாம் கொடுப்போ மேடம் உங்ளுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் இ எம் ஐயில கட்டிக்கலாம் மேடம் ஓகே மேடம் இது ஓகே தானே மேடம் உங்களுக்கு குறச்சுக்களா மேடம் குறச்சுக்களா மேடம் ஒர் ஃபைவ் ஹண்ட்ரட் குறச்சுக்களா மேடம் சரி ஓகே மேடம் நான் போட்டுறேன் மேடம் தேங்க் யூ